வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்னன்னா நான் ஹாஸ்டல்ல இருந்தது கிட்டத்தட்ட ஆறு வருடம் நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் வீட்டுக்கு ஒழுங்காக வர முடியாமல் நான் வந்து தன்னம்பிக்கையோட ஹாஸ்டல்ல இருந்து ஆறு வருஷம் சமாளித்து ஓகே நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி நான் ஹாஸ்டல்ல இருந்து படிப்பை முடித்து வெளியே வந்திருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு தைரியம் மட்டுந்தான் உர உதவுச்சு